எனக்கு ஷேக்ஸ்பியர் ஸ்டோரி புக் வேணும் ஆ சிஎஸ் டிபார்ட்மென்ட் ம் ஆ அதெல்லாம் டேட் ஆ எனக்கு டூ டேஸ் வேணும் எக்ஸ்ட்ரா நாள் போயிருச்சுன்னா ஃபைன் கட்டணுமா ஒரு புக்ஸ் தான் எடுக்க முடியுமா எக்ஸ்ட்ரா புக்லாம் எடுக்க கூடாது ம் சரி எனக்கு ஆ சரி ரெண்டு நாளில் நான் எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் பண்ணிடுறேன் ம் ஷேக்ஸ்பியர் புக் ஷேக்ஸ்பியர் புக் வேணும் ம் ஓகே தேங்க்ஸ் ஆ